ஹலோ ட்ராவல் ஏஜென்சி ஆ மேம் நாங்கள் திருநெல்வேலியில் இருக்கோம் திருநெல்வேலியிலேருந்து கால் பண்ணியிருக்கோம் எனக்கு வந்து த்ரீ டேஸ் வந்து சென்னை போகணும் ஆ த்ரீ டேஸ் மேம் ஆ நாங்கள் ஒரு டூ டேஸ் கழிச்சி சண்டே அப்படி கிளம்புற மாதிரி ப்ளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஏழு பேர் இருக்கோம் ம் எவ்வளோ பேக்கேஜி என்னன்றது சொல்ல முடியுமா மேம்

ஓகே மேம் எனக்கு கம்ஃபர்டபிளாக சீட்டு வந்து ஓகே மேம் எனக்கு வந்து சீட்டெல்லாம் கம்ஃபர்டபிளாக இருக்கணும் மேம் ஏன்னா ஏஜிடு பெர்சன் ஏன்னால் ஏஜிடு பெர்சன் கூட வராங்க மேம் அவங்களோட கம்ஃபர்டபிளுக்காக தான் நாங்கள் இப்போ ட்ராவல் ஏஜென்சி புக் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கோம் ஆ ஓகே மேம் எனக்கு த்ரீ டேஸ் சென்னையில் மெயின்னாக இருக்க டூரிஸ்ட் ப்ளேஸெலாம் கவர் பண்ணியிருக்கணும் அதுமாரி ஃபுட் கூட ஆமாம் மேம் த்ரீ டேஸில் மெயினாக இருக்க மெயினாக இருக்க டூரிஸ்ட் ப்ளேஸ் மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணிணா நல்லாயிருக்கும் ஆ ஃபுட்டு இன்க்ளூடடா உங்கள்தில் ஃபுட்டு ஆ ஓகேம்மா ஆ ஓகே மேம் ஆமாம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் உங்களோடய ஓகே ஓகே மேம் நீங்கள் என்னென்ன பேக்கேஜ் அவைலபிள் வச்சுருக்கீங்களோ எனக்கு இந்த நம்பருக்கே நீங்கள் சென்ட் பண்ணி விடுங்க என்ன கம்ஃபர்டபிளாக இருக்கோ நாங்கள் புக் பண்ணிக்கிறோம் மேம் ஓகே தேங்க்யூ மேம் என்னோடய நேம் சிந்தியா ஆ ஓகே மேம் நான் என்னன்றது உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு மறுபடி கால் பண்ணி அவைலபிளிட்டி எ எத்தனை பேர் என்னென்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு என்ன பேக்கேஜ் ஓகேன்றதும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடறோம் ஓகே தேங்க்யூ மேம்